நான் வந்து இப்போ ரீசன்ட்டாக ஒரு புடவை வாங்கினேன் நெய்கிற இடத்துக்கே போயிருந்தேன் எனக்கு காட்டன் சாரீனால் ரொம்ப பிடிக்கும் அந்த சாரீ தயார் பண்ணுற கம்பெனிக்கே போயிட்டு நிறைய கலர்ஸ் இருந்தது எனக்கு பிடிச்சமான நிறைய கலர்ஸ்ஸு கிடச்சிது அங்கே நாங்கள் பர்சேஸ் பண்ணோங்க விலையும் கம்மியாகருந்துது தரமும் நல்லாயிருந்தது அந்த புடவைய நீங்கள் தண்ணியில் போட்டாலும் கலர் எல்லாம் எதுவும் சேட் ஆகலை நல்லாயிருக்கு நான் கட்டியிருக்குற சாரீயை பார்த்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் கேட்டாங்க எங்கே வாங்கினீங்க அப்படினு ரொம்ப எனக்கு மனநிறைவாக இருந்தது தேங்க்யூ